எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மின்வெட்டு அப்படின்னு அதிகப்படியாகவே தான் மின்வெட்டு ஏற்படுது ரொம்ப நேரம் ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் அவ்வளோ நேரம் மின்வெட்டு ஏற்பட்டுகிட்டு தான் இருக்கு இதனால் வந்துவிட்டு குழந்தைங்கள்லாம் வந்துவிட்டு ரொம்ப பாதிக்கப்படுதுங்க இது கோடைக்காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் வெளியில் போக முடியாது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த டைம்லேயும் அதிகப்படியான மின்வெட்டு ஏற்படுறதுனால இப்போ குழந்தைங்க தூங்குறதா இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கா இருந்தாலும் சரி உடம்பு சரியில்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குமே இதனால் மின்வெட்டு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது மழைக்காலத்தில் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கோடைக்காலத்தில் தான் மின்வெட்டு ஏற்படுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கு பெரியவர் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அது ரொம்ப இப்போ பிரச்சனையாக இருக்கக்கூடியதாக தான் இருக்கு அதேமாதிரி வீட்டில் நாம் யூஸ் பண்ணுறது வீட்டில் நம்ம அவசரமாக எதுனா ஏதாவது நம்ம வீட்டு மின்சாரத்தில் இயங்குகிற பொருள்களை யூஸ் பண்ணும்போதும் அதிகப்படியாக மின்வெட்டு யூஸ் மின்வெட்டு ஏற்படுறதுனால மின்தடை ஏற்படுறதுனால அவங்கவுங்களோட வீட்டு வேலைகள் வந்து தடைப்பட்டு அதுவும் ஒரு காரணமாக இருக்கு மின்வெட்டுக்கு